எனக்கு பிரியாணி செய்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக செய்வேன் அதை நண்பர்கள் அப்பப்போ வந்து டேஸ்ட் பார்க்குறேன்னு சாப்பிடுவாங்க ஆனால் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி செஞ்ச நீ சொன்னீனால் நாங்களும் டிரை பண்ணுவோம் அப்படிம்பாங்க ஒன்றுல்ல வழக்கமாக வந்து பிரியாணியில் வந்து பட்டை சோம்பு ஸ்டாரு அந்த ஸ்டார் பூ இதெல்லாம் வந்து கண் முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும் நான் எல்லாத்தையுமே அரைச்சி பொடியாக்கிவிடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதற்கொண்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ எண்ணெய் விட்டு வழக்கமாக ஒன்றொன்னா போடுவோம் ஆனால் நான் வந்து வித்தியாசமாக பொறுமையாக ஒவ்வொன்றும் வதங்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்போதான் அதோடய டேஸ்ட்டு அதில் எண்ணெயில் கலக்கும் அந்த கலந்த எண்ணெயிக்கு அப்புறம் நாம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறம் சிக்கனை போட்டு செஞ்சோம்னால் கரெக்டாக வரும் அந்த பக்குவம் மட்டும் கரெக்டாக செய்யணும் முதல்ல சமைக்கிறதுக்கு பொறுமை வேணும் ஆத்தரம் அவசரத்தில் செஞ்சு முடித்தா போதும்னு எப்போதுமே செய்யக்கூடாது அரை மணிநேரம் செய்கிறதே ஒரு மணிநேரம் ஆனாலும் சரி அப்படின்னு செய்யணும் ஏன்னா நான் காய்கறி நறுக்கறதே வந்து காய்கறி பார்த்தாலே அழகாக இருக்கிற மாதிரி பொறுமையாதான் நறுக்கி நான் செய்வேன் சமையல் இந்த மாதிரிதான் என்னோடய பொறுமை நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அதை பொ பொறுமையா அவங்களுக்கு சொல்லுவேன் அதை அவங்களும் செஞ்சு பார்த்துருக்குறாங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்குறாங்க